நான் வளையல் வாங்கியிருந்தேன் வளையல் வாங்கியிருந்தேன் அதில் கீறி கையில் கீறுது வளையல் ஒரு வளையல் அதில் உடஞ்சிருச்சி மொத்தமாக வாங்கினது நான் ஆறு வளையல் வாங்கியிருந்தேன் ஆறு வளையலில் ஆறு வளையலும் நல்ல நல்ல வளையல்ன்னு சொல்ல முடியாது ஸோ வளையல்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது உடஞ்சிருக்கு வளையல்கள் வளையல் கையில் கீறுகிற மாதிரி இருக்குது அதனால அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாத வளையல்களாக எனக்கு வந்திருக்குது